எங்களது மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டை இல்லை துண்டு அப்போ பண்டைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேட்டியும் துண்டும் தான் போட்டுருப்பாங்க சட்டை போட்டுருக்கறது கிடையாது சட்டை போட்டது கிடையாது அப்புறோம் பெண்களை பார்த்தீங்கன்னா சேலை மட்டும் தான் மேலாடை கூட அணியறது கிடையாது காலப்போக்கில் அதுவும் மாறி மேலாடை அணிய ஆரம்பிச்சாங்க ஆண்களும் சட்டை போட ஆரம்பிச்சாங்க காலப்போக்கில் இப்போ எங்கள் ஊருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுவைகுண்டம் அப்படிங்கிற ஊர் இந்த சிறுவைகுண்டங்கிற ஊர் வந்து பெரிய சிட்டியும் கிடையாது நார்மல்லான ஊர் தான் இந்த சிட்டியுமே இந்த ஊருலையுமே பார்த்தீங்கன்னா இப்போவும் வாழக்கூடிய எங்கள் காலத்துலலாம் வந்து பெண்கள்ன்னா பாவாடை தாவாணி இந்த மாதிரி போட ஆரம்பிச்சாங்க ஆம்பிளையில் வந்து என்ன பண்ணாங்கன்னா வேட்டி சட்டையிலேருந்து பாண்ட்டு போட ஆரம்பிச்சாங்க இப்போ உள்ள நவீன காலம் ஆக ஆக என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பிள்ளைகளே எங்கள் பிள்ளைகளே அப்படி பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு இந்த மாதிரி ஆடை அணிய ஆரம்பிச்சிருக்காங்க இது காலத்தின் மாற்றங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன்